எங்கள் வீட்டு பின்புறத்தில் தோட்டத்தில் பறவைகள் வருவது வந்து அரிது தான் பெரிதாக எந்த பறவையும் நான் வந்து பார்த்தது இல்லை ஆனால் வந்து இந்த வழக்கம்போல் காக்காங்க அதிகமாக சுற்றுறதுனால அதுங்களுக்கு எப்போயாச்சும் நாங்கள் ந மீந்து போன விணவு உணவுலாம் எடுத்துட்டு போனால் அங்கே வைப்போம் அந்த சில சாப்பாடுலாம் அது சாப்பிடும் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது அது அது பண்ணிணா எங்கள் ரொம்ப அது ரொம்ப சென்சிட்டிவ்வாகே இருக்கிறதுனால நம்ம சாப்பாடு வைக்கும் போது அது மா கிட்ட போவோம்னா பறந்துடும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அது பெருசாகே கிட்ட போகமாட்டோம் காக்காக்கு மட்டும் அந்த இது வைக்கும் போது மற்றபடி இந்த புறாக்கள்லாம் வந்து நான் அவ்வளோவா பா நான் பார்த்ததுல்ல பட் நாங்கள் இல்லாத டைம்லலாம் வருது நான் நிறைய டைம் நோட் பண்ணி இருக்கேன் அது நாங்கள் இல்லாத டைம்லாம் நிறைய டைம் இந்த புறாலாம் வரும் புறா அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கழுகு கூட வரும் கழுகும் வந்து கழுகு இந்த பருந்து இதெல்லாம் கூட வந்து நான் பார்த்துருக்கேன் மயில்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக தான் வரும் அது எப்போமேலாம் மயிலை நம்மளால பார்க்க முடியாது ஆனால் வந்து வரும் வராமலாம் இருக்காது மயில்லாம் வரும் அதிகமாக தென்படுற ஒரே ஒரு பறைவன்னு பார்த்திங்கன்னா காக்கா தான் அதுக்கு நீங்கள் இந்த சின்ன சின்ன இந்த நெல்லு இந்த அரிசி இந்த மாதிரி வச்சீங்கன்னா கூட வரும் இல்லை வந்து இந்த மீதமான சோறு எதனா வச்சீங்கன்னா கூட அது வெவ் நம்மளுடைய அந்த வீட்டு மாடியில் வந்து சுற்றிட்டு இருக்கும் அது ஒரு மாதிரி நல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து அது அதுக்கு அதோடைய பசி ஆற்றின மாதிரி இருக்கும் நம்ம வீடு வந்து ஒரு மாதிரி அந்த பறவைகள்னால் கொஞ்சம் அழக்கூட்ன மாதிரி இருக்கும் அது நல்லாருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்புறம் வந்து அதான் சொன்னன்னே இந்த மயில் வந்து ரொம்ப அரிது அது வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல இருந்தாலும் எனக் எனக்கு ஒரே ஒரு சின்ன வயசில் ஒரே தடவை வந்து மயில் வந்து நான் கிட்டயே போய் பார்த்துருக்கேன் மயிலுக்கு வந்து ஏதோ ஒன்று வச்சோம் அத நாங்கள் கிட்ட போய் பார்த்துருக்கேன் அதுக்கு நாங்கள் வச்ச சாப்பாடு வந்து சாப்பாடுலாம் எனக்கு தெரிஞ்சி அதுக்கு எதுவும் வைக்கல வேறே ஏதோ ஒரு எலியே என்னமோ அங்கே இறந்துருந்துச்சி அதை சாப்பிறதுக்கு அது வந்துச்சு அந்த மாதிரி தான் நான் மயிலை பார்த்துருக்கேன் மற்றபடி நீங்கள் டிப்ஸு எதுனா கேட்டீங்கன்னா உணவு பொருட்கள்னா தானியம் இந்த இது இந்த நெல்லு அரிசி நெல் மணி இந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா பறவைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அப்படியே கோதுமைலாம் கொட்டி வச்சிங்கன்னா அது பறவைகள்லாம் நிறைய வரும் அது நான் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில்வச்சிருக்காங்க அதனால நான் சொல்கிறேன்